அன்றாட வாழ்கையில வந்து மக்கள் பெரும்பாலும் பேசக்கூடிய சொற்கள்னா வழக்குச் சொற்கள் அப்படின்னா எனக்கு தெரியுன்னு சில பேர் பேசுவாங்க தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க நியாயமாக பேசு எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா இரு அப்படிம்பாங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிம்பாங்க அநாவசியமாக எதையும் பேசாத உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத நியாயம் இல்லாமல் பேசாத அப்புறம் அப்படி நல்லா இருப்பியா அப்படில்லாம் நிறைய பேசுவாங்க இதான் அன்றாடம் வழக்கு சொற்கள்